நான் பைக்கில் நீண்ட தூரம் போயிருக்கேன் அது வந்து மலைப்பகுதிக்கு போயிருக்கேன் நல்லா சுற்றுலாயெலாம் பார்த்துருக்கேன் சுற்றி பார்க்குறதுக்காக போனோம் கோவிலுக்கெலாம் போகலான்னு சொல்லி போயிருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பைக்கில் போனால் அதுவும் காலையில் டைம் போனால் பைக்கில் ஜில்லுனு அந்த சிலு சிலுனு காற்று அடிக்கும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல சுற்றி பார்த்துருக்கோம் பா பார்க்கு அதெல்லாம் போய் பார்த்துருக்கோம் மலை சுற்றுறது அதெல்லாம் நல்லா பார்த்துருக்குறோம் அதே மாதிரி போகும்போது பைக்கில் போகும்போது ஒரு ஜாலி வரும் பாருங்க மேலே ஹெல்மெட்யெலாம் போட்டுவிட்டு பாதுகாப்பாக போவோம் வீல்லில் காற்று இருக்கான்னு பார்த்துப்போம் பெட்ரோல் போட்டுப்பேன் அது பெட்ரோல் இருக்கா செக் பண்ணிப்போம் அதே மாதிரி போகும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் துணி மணி ஒரு டிரஸ் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம் ஏன்னால் அது வழியில் திடீரெனு ஏதாச்சுன்னால் அது போகும்போது டேப்லெட்டு அப்படி ஃபர்ஸ்ட் எயிட் பாக்ஸ் அது கொஞ்சம் எடுத்துப்போம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் போவதுக்கு அதே போல பொருட்கள் எடுத்துகிட்டு போகும்போது பத்திரமா அதுவும் பாதுகாப்பாக இருக்கணும் போகும்போது நான் வந்து ஸ்பீடு கம்மியாக தான் போவேன் ஏன்னால் அந்த அளவு வேகமாக போக முடியாது ரொம்ப லாங்காக போகிறதால கொஞ்சம் ஸ்லோவாக போகும் சில பேர் ரொம்ப ஸ்பீடாக போய்விட்டு நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் அதெல்லாம் ஆகியிருக்கும் அதனால் நல்லா மீடியம் சைசு மீடியமாக போவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணி போவோம் அதே மாதிரி போய் சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே பார்க் அதெல்லாம் இருக்கும்போது அங்கே ஃபோட்டோல்யெலாம் எடுத்து நல்லா ஜாலியாக ஸ்டேட்டஸ்லெல்லாம் வச்சு நல்லா கொண்டாடுவோம் அந்த பைக் முன்னாடி நின்று அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த பைக்கில் அதெல்லாம் எப்படி இருக்குகிறது பார்க்கறதுங்கும்போது ஒரே சந்தோஷமாக இருக்கும் என்னோட பா ஸ்கூட்டி வந்து ரெட் கலர் தான் கலரும் நல்லாயிருக்கும் கலர் ஃபுல்லாக எனக்கு பிடிச்சது ரெட்டு பார்வையாக இருக்கும் பார்க்கறதுக்கு வண்டியும் ஸ்மூத்தாக போகும் வண்டியெலாம் நல்ல கண்டக்ஷனில் இருக்கான்னு முதல்லயே இங்கேயே மெக்கானிக் கிட்டே கொடுத்து சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டி கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கிளம்புவோம் போகும்போதே ரொம்ப லாங்கில் போகிறோமே கண்டிஷன் என்ன கண்டியில் இருக்குதுன்னு மெக்கானிக் சொன்ன பின்னாடி எல்லாம் நல்லாயிருக்கு வண்டி போகலான்னு சொன்ன பின்னாடி இங்கேயே டேங்க்யெலாம் ஃபில் பண்ணிவிடுவோம் டயரெலாம் நல்லாயிருக்கா பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு போய்விடுவோம் அதே மாதிரி போகும்போது வழிலேயும் எங்கேனா மெக்கானிக் செட் இருந்தால் அங்கேயே காற்று கம்மியாச்சுனா காற்றெல்லாம் அடிச்சுட்டு போவோம் எந்த பிராப்ளம் வரக்கூடாது வழியில் ஏன்னால் நம்ம போவது மலை பிரதேசம் அந்த இடத்துலெல்லாம் மெக்கானிக் செட்யெலாம் இருக்காது அதனால் கொஞ்சம் இங்கேயே சரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் போகும்போது நாங்கள் மட்டும் தனியாக போக மாட்டோம் ஒரு ரெண் ரெண்டு பேரும் மூணு பேர் டூவீலரில் ஜாலியாக போகிறதால அவங்களும் துணைக்கி வருவாங்க கேமராயெலாம் எடுத்துகிட்டு போய்விட்டு அங்கே சூட்டிங்யெலாம் பண்ணுற மாதிரி நல்லா ஃபோட்டோயெல்லாம் எடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபுட் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னா நாங்கள் உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லாம் ஃபேமிலியாக அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் போகிறதால அவங்க கொண்டுவரதை நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் கொண்டுவரதை அவங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது ஒரு பார்க்கில் போய்விட்டு நின்று சாப்பிடும் போது அதோட டேஸ்டே வேறு அதே மாதிரி இங்கே கிடைக்காதது மலை பிரதேசத்தில் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் என்ஜாய் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா கூட நிற்கிறவுங்க இந்த கலர் டிரஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கலர் வண்டி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதோட மகிமையே வேறமையாக இருக்கும்